எனக்கு எங்கள் ஊர் கம்மாவில அந்த ஆற்றுலலாம் எனக்கு மீன் பிடிக்க ரொம்ப பிடிக்கும் அந்த கம்மாயிலலாம் நான் வந்துட்டு சின்ன சின்ன மீன்களும் பிடிச்சிருக்கேன் பெரிய மீனும் பிடிச்சிருக்கேன் அதேமாதிரி எதிர்பார்க்காத வகையில் அன் எக்ஸ்பெக்டெட் டக்குன்னு கேஷ்வலாக திடீர்ன்னு ஒரு நாள் எடுத்துகிட்ருக்கம்போது எதிர்பார்க்காத விதமாக ஒரு பெ ஒரு சி வித்தியாசமான ஒரு மீன் வந்துச்சு அது அது என்ன வகை மீன் பெரிய மீன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாலை மீன்லாம் நான் பிடிச்சிருக்கேன் சின்ன மீன் நெத்திலி இந்தமாதிரிலாம் பிடிச்சிருக்கேன் சில நேரம் பத்து கிலோ அஞ்சு கிலோ மீன்லாம் பார்த்துருக்கேன் இந்த கட்லா மீன்லாம் நான் வந்துட்டு நிறையா பார்த்துருக்கேன் அதெலாம் வந்துருக்குது அதெல்லாம் பார்க்கறப்ப எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அனுபவம் பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்லாம் தோணும் மீன்லே இவ்வளோ வகை இருக்கா அப்படின்லாம் தோணிருக்குது அப்புறமேட்டு நிறைய மீன் வித்தியாசமான மீன் அதை ஸ்டார் ஃபிஷ்ஷெல்லாம் நான் பீச் சைட்லாம் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் சிக்கியிருக்குது வலையில் நிறைய டைம் சிக்கியிருக்குது அதெல்லாம் பார்க்கறப்ப கொஞ்சம் ஆச்சரியமாக அழகா இருக்கும் இந்த கோல்டென் ஃபிஷ்ஷஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்புறமேட்டு நான் நான் வந்துட்டு நிறைய அந்த மீன் மார்க்கெட்ஸ்க்கலாம் போகும்போது நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கேன் அப்புறமேட்டு இந்த ஆராய்ச்சி லேப் இந்த ஃபிஷ் லேப்ஸ்லாம் இருக்கும் அந்தமாதிரி போகிறப்பையுமே நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய மீன் பார்த்துருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் அந்த ஸ்டார் ஃபிஷ் கோல்டன் ஃபிஷ்ஷெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் காமனாக நான் பிடிச்சது எதிர்பார்க்காம என் என் வலையில் சிக்கின மீன் சொல்லணுன்னா பெரிய மீனுன்னால் நான் ஸ்டார் ஃபிஷ் சிக்கியிருக்குது அப்புறமேட்டு கட்லா மீன் நிறைய டைம் சிக்கியிருக்குது அதெல்லாம் நான் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் ஹாப்பியாக இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும் நம்மளுக்கு கலர்ஸ்லாம் மல்ட்டி கலர்ஸ்ல ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது பார்க்க அழகா இருக்கும் கியூட்டாக இந்த ஆற்று இது இதை தாண்டி இந்த பீச் சைட்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தமாதிரி பார்த்து பிடிக்கி பெரிய மீன்ஸ் மீன்லாம் பிடிக்கிறது நல்லாயிருக்கும் அந்தமாதிரி மொமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான மொமெண்ட்ஸ் தான் எங்கள் ஊர் கம்மாவில வந்துட்டு அப்புறம் இந்த கருவாடு பொரிக்கிறது அந்த குட்டி குட்டி மீன்லாம் ரொம்ப அந்த வளர்ப்பு மீன்லாம் நிறையா இருக்கும் கூட்டம் கூட்டமாக க்ரூப்ஸ்ஸாக க்ரூப் க்ரூப்பாக அது வந்துட்டு ஏதாச்சும் நம்ம திங்க்ஸ் போட்டோம் சாப்பிட்றதுக்கு எதாச்சும் ஒரு சின்ன பொருள் போட்டோம்னா அது உடனே வந்து க்ரூப்பாக வந்து நிற்கும் அந்தமாதிரி மீன்லாம் நிறைய பிடிச்சிருக்கேன் அதெலாம் அழகா இருக்கும் பார்க்க பார்க்கவே சூப்பராக இருக்கும்